என்னுடைய பொழுதுபோக்குனால் நான் வந்து காலையில் எழுந்திருச்சி பசங்கள் ஒன்று காலேஜ் போகுது ஒன்று ஸ்கூலுக்கு போகுது அந்த ரெண்டு பசங்களை கிளப்பி விட்டுட்டேனா அதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலையெல்லாம் சாமானலாம் கழுவி ஒழிச்சி வச்சுட்டு அடுப்பெல்லாம் துடச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் நல்ல துடச்சிவிட்டு கூட்டிவிட்டு அதுக்கப்புறம் கொல்லை பக்கம் நல்லா கூட்டிகீட்டி எடுத்துவிட்டு ஆட்டுக்கொட்டாய் மாட்டுக்கொட்டாய் இதெல்லாம் நல்லா கூட்டி பெருக்கி அந்த இடத்தலாம் எடுத்துடிட்டு துணி துவைப்பேன் அதுக்கப்புறம் துணியெலாம் துவைச்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கொல்லையில் வந்து பயிர் பண்ணுறோம் தென்ன தென்னங்கன்று தேக்கம்பிள்ளை வாழை தக்காளி கன்று கத்திரி கன்று எல்லாமே வச்சுருக்கோம் கொல்லையில் எல்லா தோட்டத்தில் இன்னி செடி இருக்குது இல்லைனு இல்லை எல்லா கன்றுமே வச்சுருக்கேன் அதுக்கு வந்து திருபைப்பில் டீப்பைப் போட்டு தண்ணி பாய்ச்சுவோம் இங்கிருந்து தண்ணி இங்கிருந்து கொண்டுப் போகணும் அவ்வளோ தூரம் தண்ணியை கொண்டுப் போய் ஒரு ஒரு செடிக்கும் மாற்றி மாற்றி மாற்றி மாற்றி போடணும் போட்டு தண்ணி ஓடும் அது ஒரு பத்து பதினோறு மணி பன்னெண்டு மணி கூட ஆகும் தண்ணி தண்ணி முடித்து வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வீட்டில் வந்து மத்தியானம் சமைப்பேன் பெரியவங்கெல்லாம் இருக்காங்க வீட்டில் வயதான அவங்கெல்லாம் ரெண்டு பேர் இருக்காங்க அதனால மத்தியானம் வந்து அவங்களுக்கு ச சமைச்சி வச்சுட்டு வச்சுருவேன் சமைச்சி ஒரு மூணு மணிவரைக்கும் ரெண்டு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து சீரியல் பார்த்துட்ருப்பேன் அதுக்கப்புறம் சீரியல் முடிஞ்சிருச்சுனால் சாயந்தரம் வந்து மறுபடியும் சாமான் விளக்கிவிட்டு வீட்டை கூட்டிவிட்டு தண்ணி தெளித்து வாசலில் கோலம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கொல்லையில் போய் ஆட்டு மாட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சு அதுங்கெல்லாம் வெக்கை வச்சுட்டு புண்ணாக்கு வச்சு அங்கே தண்ணி வச்சு கட்டிட்டம்னால் அதுக்கப்புறம் சாயந்தரம் வரைக்கும் இந்த பொழுது அப்படியே ஓடிவிடும் அதை இதுதான் என்னுடைய பொழுதுபோக்கான விஷயங்கள்